எந்த வகை தையலு மிஷின் வாங்கலாம்ன்னா இப்போ வந்து எனக்கு வயசு வந்து அறுபது ஆகிருச்சி நான் பதினாறு பதினேழுலேருந்து நான் தச்சிட்ருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அண்ணான்ற ஒரு மிஷின் வாங்கி அதில் தைச்சி பத்து வருஷம் ஓட்டினேன் அடுத்து மெரிட் வாங்கினேன் இப்போ வந்து நான் மெரிட் தான் வெச்சிருக்கிறேன் அதில் நான் தச்சிட்ருக்கறேன் சாதாரணமாக தைச்சது பேசன் டெக்னாலஜிக்கு வந்து ஒரு அவங்கிட்டேயும் போய் தைச்சிக்க தைக்கிறதுக்கு வந்து இப்போல்லாம் ஃபோன்லேயே தைச்சி காம்மிக்கிறாங்க வெட்டி காம்மிக்கிறாங்க தையல் சொல்லித் தர்றாங்க வந்து நேரடியாக வந்தும் சொல்லி பே தைக்க சொல்லி இருக்கிறாங்க டிஷைன் வெச்சி தைக்கிறது அதலாம் நல்லா நீட்டாக தைக்கலாம் தைக்கிறதுக்கு நம்ம ஃபேசன் டெக்னாலஜி இப்போ வந்து ட்ரெய்னிங் போனோம்னா நல்லா நீட்டாக ஆரி ஒர்க்கெல்லாம் இருக்குது இந்த மிரர் கண்ணாடி வெச்சி தைக்கிறது நிறைய ஜாக்கெட் அலங்காரத்துக்கு அதுக்கேற்றது பத்தாயிரம் இருபதாயிரம் கூலி போட்டுக்கிட்டுக்கிறாங்க நம்ம ஆடம்பர இது தான் நிறைய இருக்குது அதை வெச்சி இப்பதைக்கி நாங்கள் தைக்க துணி வித்தியாசத்துக்கு ரொம்ப இருக்குது